பிரியங்கா டைலரா எனக்கு இதுமாதிரி சுடிதார் தைக்கணும் ஃபுல் ஹேண்ட் வெச்சி தைக்கணும் நாட் வெச்சி தைக்கணும் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸுலாம் வைக்கணும் ஆ ஆ ரெண்டு சுடிதார் வேணும் டூ டேஸில் தைச்சி தந்துடுவீங்களா ஆ ப்ளவுஸுக்கெல்லாம் எவ்வளோ கேட்பீங்க ஆ சரி எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்புறம் ரெண்டு சுடிதார் வேணும் அப்புறம் லாங் ஃப்ராக் வேணும் ஆ சரி எனக்கு ரெண்டு நாளில் தைச்சி தந்துடுவீங்களா எனக்கு ரெண்டு நாளில் வேணும் இல்லை எனக்கு ரெண்டு நாளில் ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு ரெண்டு நாளில் தரமுடியுமா ஆ இன்னைக்கு எடுத்துட்டு வந்தால் தைச்சி தந்துடுவீங்களா ரெண்டு நாளில் ஆ சரி ஒன்று இந்த நம்பர் ஒர்க் ஆகும் இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணலாம்ல சரி ம் நான் இன்னைக்கு துணி எடுத்துட்டு வந்து தர்றேன் நீங்கள் எனக்கு தைச்சிக் கொடுங்கள் ஆ சுடிதார் தைக்கணும் அப்புறம் ப்ளவுஸ் தைக்கணும் லாங் ஃப்ராக் ஒன்று

ஆ சண்டே அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் ஆ சரி